வாங்க மேடம் ஆ வாங்க மேடம் எங்கேந்து வரீங்க ஆ சரிங்க மேடம் சொல்லுங்கள் ஓகே மேடம் ஆ ஓகே மேடம் இங்கே எல்லா குரூப்புமே இருக்கு மேடம் கம்பியூட்டர் சைன்ஸு ஃபிசிக்ஸு அந்த மாதிரி எல்லா குரூப்புமே இங்கே இருக்கு ஆ இருக்கு மேடம் எக்ஸாம் ஒன்னியோன்று இருக்கு அது வர பதினஞ்சாந்தேதி இருக்கு அதைமட்டும் அட்டென்ட் பண்ண சொல்லுங்கள் இப்போ டென்த் ஃபீஸெல்லாம் எதுவும் கிடையாது மேடம் நீங்கள் எக்ஸாம் மட்டும் டேரக்ட்டாக எழுத சொல்லுங்கள் அதில் பாஸ் ஆயிட்டார் உங்கள் பையன்னா நாங்கள் எடுத்துவிடுவோம் மேடம் ஆ சூப்பர் மேடம் நல்லது அதுல்லாம் எதுவும் இல்லை மேடம் அவங்க இப்போ டென்தில் என்ன படிச்சிருக்காங்களோ அதுலந்து அது ரிலேட்டிவ்வாக தான் கொஸ்ஷின்ஸ்லாம் வரும் அதனால இதுக்கு தனியாக பிரிப்பர்லாம் பண்ணவேணாம் மேடம் இங்கே ஸ்போர்ட்ஸ் எல்லாம் அவங்க திறமையெல்லாம் நாங்கள் வெளிப்படுத்தி நல்ல அவங்களுக்கு அவார்டு சர்டிவிக்கேட் இந்தமாதிரி நிறைய வின் பண்ண வைக்கிறோம் மேடம் இந்த ஸ்போர்ட்ஸ்குலாம் நாங்கள் வந்து அமௌண்ட் எதுவும் வாங்கறதில்லை மேடம் இந்த இயருக்கு மட்டும் டேர்ம் ஃபீஸ் மட்டும் கட்றாமாதிரி இருக்கும் மேடம் இந்த பகுதியிலியே எங்கள் ஸ்கூல் தான் மேடம் ஃபர்ஸ்ட் நாங்கள் எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட்டு முதலிடம் எங்கள் ஸ்கூல் தான் மேடம் எல்லா மார்க்கு பசங்க எல்லாம் ஸ்டேட் ஃபர்ஸ்ட்டு அந்தமாதிரில்லாம் எங்கள் ஸ்கூல்லந்தான் மார்க் எடுத்தியிருக்காங்க மேடம் ஆமாம் மேடம் அவங்குளுக்கு தியரிட்டிக்கெல்லாம் நடத்துறதை விட ப்ராக்டிகலாகவும் நாங்கள் காமிக்கறதுனால் அவங்க ஈஸியாக எல்லாத்தையும் புரிஞ்சிக்கிறாங்க அதனால் நல்ல ஸ்கூலு எங்கள் ஸ்கூல் தான் மேடம் ஆ போதுங்க மேடம் போது மேடம் நீங்கள் எக்ஸாம் எழுதிவிட்டு நாங்கள் நாங்களே கால் பண்ணுவோம் ரிசல்ட்டை பார்த்துட்டு ரிசல்ட்டை சொன்னோன்ன நீங்கள் பையனை அழைச்சிட்டு நீங்கள் வந்துருங்க மேடம் அட்மிஷன் போட்டுறலாம் அது வந்து எல்லா பசங்களும் காமனாக வாங்கறது தான் மேடம் இந்த எக்ஸாம் வந்து நாங்கள் பின்பற்றிகிட்டு வரோம் அது இது வந்து என்ட்ரன்ஸ் மேடம் எல்லாருக்கும் இது காமன் தான் ஓகே மேடம் வேறு எதுவும் டவுட் இல்லைல்ல மேடம் உங்களுக்கு ஆ ஓகே மேடம் நீங்கள் ஃபிஃப்ட்டின் மட்டும் பையன அழைச்சிட்டு வந்துருங்க ஆ சரி வாங்க மேடம் பிண்ண ஆ தேங்க் யூ மேடம்